இப்போ வந்து பார்த்திங்கன்னா பருவநிலை பருவநிலை இந்தியாவில் வந்து எப்படி கிளைமெட்டு இருக்குதுனு வச்சுங்கங்களேன் இப்போ வந்து எதுவும் சொல்ல முடியல அப்போ கணிச்சாங்க அப்போ கணிச்சாங்கன்னா வச்சுக்கங்களேன் மழைக்காலத்துல வந்து மழை தான் பெஞ்சுது வெயில் காலத்தில் வெயில் தான் அடிச்சுது அப்படி துல்லியமாக சொன்னாங்க பனிக்காலத்தில் பனி தான் பெஞ்சுது இப்போ வந்து எப்படின்னா மழைக்காலத்துல வந்து வெயில் அடிக்குது வெயில் காலத்தில் மழை பெய்யுது குளிர் காலத்தில் காற்று அடிக்குது எல்லாம் இப்போது ஒன்றும் சொல்கிற மாதிரி இல்லை அதனால இப்போது வந்து அமாவாசை அன்றைக்கி இரவாக இருக்கும்னு சொன்னாங்க ஆனால் அமாவாசை அன்றைக்கி தான் இப்போ வெளிச்சமாக இருக்குது அதனால் இப்போ சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை பருவநிலையில் வந்து கிளைமெட்டெலாம் மாறி மாறி இருக்குது அதனால காற்று எப்போ அடிக்க போனாலும் இலை உதிர் காலம்னு சொல்லுவாங்க அது வந்து இலை உதிர் காலம் வந்து காற்று அடித்தா இலை இலையே இருக்காதுன்னு சொல்லுவாங்க ஆனால் காற்று அடிக்குது ஆனால் இலை எதுவுமே இருக்கமாட்டுது ஆனால் அப்புறம் வந்து இப்போ வந்து அங்கங்கே மரம் வெட்டினால் மரம் வெட்டினதால மழையும் வர மாட்டுது ஒரு வெயில் வெயில் புழுக்கம் தாங்க முடியல அதனால வே எங்கே பார்த்தாலும் மரத்தை வெட்டாதீங்கள் மரத்தை இருந்தால் தான் காற்று ஹீட்டாகி காற்று மேலே போய் நீராவியாக கீழே வரும் மழையாக மழை தூரும் அப்போயும் நாட்டு உங்கள் நாடு வீடு நகரம் எல்லாம் செழிப்பாக இருக்கும் மழை பெஞ்சால் தான் வெறும் வெயிலே அடித்தா எல்லாம் காஞ்சு போய் கருவாடாக போய்டும் அதனால் எல்லாம் அதனால் எல்லாம் மழை பெஞ்சால் மழை பெய்யலனாலும் மழை பெஞ்சாலும் நல்லது அதை மழை பெய்யலைனா ரொம்ப மழை பெய்ய கூடாது எப்போ நம்மளுக்கு தேவையோ அப்போ மட்டும் மழை பெஞ்சாலே போதும் அதுதான் மழை பெஞ்சுட்டே இருந்தால் விவசாய பூமி இப்போ தான் நான் அறுக்கற கண்டிஷனில் வந்து இப்போ அறுப்பெலாம் அறுப்பாங்கள்லை நெல் அறுப்பாங்கள்லை அதனால மழை பெஞ்சாலும் சிக்கல் அவங்கள் மழை பெஞ்சுட்டுனால் அப்படியே அறுக்க முடியாது விவசாயியும் பாவம் தான் அதனால மழை கிளைமெட்டு ஆனது எப்போது என்ன எப்ப என்ன எப்ப மழை வரும் எப்போ வெயில் அடிக்கும்னு சொல்லவே முடியாது அப்புறம் வந்து க அப்புறம் வந்து இப்போ வந்து மேகம் வந்து சிலது பார்த்திங்கன்னா க சிலது வந்து பூனை மாரி குதிரை மாரி வானத்தில் வந்து தெரியுது அது இருந்தால் குதுரை மா பூனெல்லாம் செத்தால் தான் அப்படி மேலே வந்து ரிஃப் ரிஃப்லெக்ட் ஆகுனு சொல்லுவாங்க பார்த்தாலே தெரியுது இதனால் அதனால இப்போ அதனால இப்போ கூட பறவைலாம் ஏதோ புது புது பறவை வருது கிளைமெட்டு மாற மாற பறவை பறவை ச பறவைகள் வேறு நிறையா வருது பறவை வந்து நிறையா ரோஸ் கலரில் மஞ்சள் கலரில் சின்ன சின்னதாக பெரிசு பெரிசா எல்லாம் நிறையா வருது அது என்னன்ன அதெலாம் இப்போ கிளைமெட்டு மாற மாற எல்லாம் வருது அதுதான் இந்தியாவின் பருவநிலை இப்படி தான் இருக்கும் பார்த்துகுங்க